சொல்லவா நல்ல ஒரு புத்தகம் பகவத் கீதை அதில் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அவனுக்குள்ள ஒரு கெட்ட நடைமுறைகள் செயல்கள் என்னென்ன இருக்குதோ அதைல்லாம் வெளியே எப்படி தூக்கி வீசணும் அதுமாதிரி ரொம்ப அழகாக பகவத் கீதையில் சொல்லியிருகாங்க பகவத் கீதையில் சொல்லாத ஒரு சிறப்பு அம்சமே கிடையாது நல்லதும் சொல்லி இருக்காங்க கெட்டதும் சொல்லி இருக்காங்க எதுஎது நல்லது எடுத்துக்கணுமோ அதுவும் சொல்லி இருக்காங்க எந்ததெந்த கெட்டது விடணுமோ அதையும் சொல்லி இருக்காங்க ஒரு மனுஷன் பொதுவான தன் வாழ்க்கையில் வந்து செய்ய கூடாத தப்பு என்னென்ன அந்த மாதிரி தப்பு செய்த என்னென்ன வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து எதிரு எதிர் பார்க்க முடியாத சூழ்நிலை என்னென்ன அமையும் இந்தமாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக அதுல வந்து சொல்லி இருக்காங்க பகவத் கீதையிலிருந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாணவனும் படிக்க வேண்டிய புக்கு எதுன்னா பகவத் கீதை அதை படிச்சுதான் அறிவு ஆற்றலும் வளரும் ஒழுக்கமும் வளரும் நாடும் வளரும் வீடும் வளரும்